ம் சொல்லுங்கள்

ஆ சொல்லுங்கள் ஆ இல்லை இது நீங்கள் எந்த டாபிக் கொடுத்தீங்க ஆ ஓகே ஓகே ஆமாம் டான்ஸ் க்ளாஸ் தான்

ஆ ஓகே ஓகே நீங்கள் எந்த மாதிரி ஓகே நீங்கள் எந்த மாதிரி டான்ஸு எந்த மாதிரி டான்ஸ் ஆடணுன்னு நினைக்கிறீங்க ம் ஓகே இதுக்கு முன்னாடி டான்ஸு ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஓகே நீங்கள் அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா லாஸ்ட்டாக எந்த காம்பெடிஷனில் எதுன்னால் கலந்துருக்கீங்களா அந்த மாதிரி ஸ்கூலில் அந்த மாதிரி ம் ம் ஓகே ஆ ம் ஓகே ம்

ஓகே ஓகே ஓகே நீங்கள் வந்து எ டைமிங் உங்களுக்கு எது ஃப்ளக்ஸிப்ளாக இருக்கும் ம் ம் ஆ ஓகே உங்கள் வீடு எங்கிருக்கு ஆ ஓகே உங்கள் வீடு ஒரு ஒரு வாரத்தில் ஒன் ஹவரில் கற்றுக்கணுமா அதுதான் ஒரு வாரத்துல ஒன் ஹவரில் கற்றுக்கணுமா ஆ ஆ சரி உங்கள் வீடு எங்கிருக்கு ஆ ஓகே நீங்கள் போயிட்டு வர்றதுலாம் உங்களுக்கு ஓகேவா டைம் ஆனாலும் ஏனால் ஒன் வீக்கில் கற்றுத் தரணுன்னு சொல்லியிருக்கீங்க திருவள்ளூரிலிருக்கு ஒன் வீக்கில் கற்றுத் தரணும்னு சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அதனாலே ஒன் வீக்ல ஒன் ஹவர்லெலாம் சொல்லித்தர முடியாது கொஞ்சம் நேரம் ஆகும் சொல்லித்தரத்துக்கு ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து பொ லேட் ஆனாலும் போயிட்டு வர உங்களால் முடியுமா யாருன்னா வந்து கூட்டிகிட்டு போவாங்களா சேஃபாக ம் ஓகே ஏனால் ஒன் வீக்கில் ஒன் ஒரு மணி நேரத்தில் நம்பளால் சொல்லித்தர முடியாது கொஞ்சம் டைம் எடுத்து தான் சொல்லித்தர முடியும் எனக்கும் டைமிங் செட்டாகணும் இல்லையா நான் மற்ற பசங்களையும் பார்க்கணும்ல ம் இப்போ நீங்கள் சிக்ஸோ க்ளாக் வந்திங்கனால் நீங்கள் ஒ நீங்கள் வந்து ஒரு எயிட்டோ ஓகே எத்தனை மணிக்கி வ சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்திங்கனால் ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும்மாவது நீங்கள் டூ ஹார்ஸ்ஸாவது நீங்கள் இருக்கணும் ம் ம் ஒன் வீக்கு ஒன்ஸ் ஃப ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்டர்ட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் மேம் பர் டே இல்லை ஒரு வீக்குக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் ம் ஓகே ஓகே புரியலை வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ம் ஓகே வேறு ஏதனா டவுட் இருக்கா ம் நாளைக்கா எப்போ உங்களுக்கு அங்கே திருவிழான்னு சொன்னிங்க ம் ஓகே நாளைக்கு நீங்கள் போனால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஜாயின் பண்ணிணதுக்கு ஜாயின் பண்ணும் போது மட்டும் கொஞ்சம் ஏர்லியாக வாங்க ஓகே உங்கள் டீட்டெய்ல்ஸ் மட்டும் ஆ ஓகே உங்கள் டீட்டெய்ல்ஸ் உங்கள் டீட்டெய்ல்ஸ் மட்டும் சொல்கிறிங்களா உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் ஓகே உங்கள் அப்பா பேர் ஓகே கான்டெக்ட் நம்பர் சொல்லுங்கள் ம் ம் ஓகே ஓகே நீங்கள் எந்த ஊர் ஆ ஆ ஓகே ஓகே மேம் ஓகே நீங்கள் நேரில் ஆ ஓகே நீங்கள் நேரடியாக வாங்க ஓகே ஓகே தேங்க்யூ ஆ ஓகே

ம் ம்